என்னுடைய அப்பா அம்மா வந்து எஸ்எஸ்எல்சி பியூசி அந்தமாதிரி பண்ணியிருக்காங்க எங்கள் தாத்தா பாட்டி வந்து ஒன்றாவது ரெண்டாவது அது மாதிரி தான் வந்து படித்திருக்காங்க ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து அவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் வந்து கிடைக்கல ஒன்று அவங்களுக்கு வந்து பஸ்ஸு இருக்காது ரொம்ப தூரம் நடந்து போகணும் அப்பா அம்மா விடமாட்டாங்க படிப்புனால் அவங்களுக்கு அந்த டைமிங்கில் என்னன்னே தெரியாது இதெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்ன்னு அவங்களுக்கு அந்த காலத்தில் வந்து புரியலை ஆனால் வந்து இந்த காலத்தில் எல்லாமே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இப்போ வந்து படிப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை அதுவும் இல்லாமல் வந்து இந்த காலத்தில் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது இப்போ வந்து வீட்டில் இருக்கிற மாதிரியே வந்து படித்துக்கலாம் ஆன்லைன் மூலிமா படித்துக்கலாம் இல்லை ஸ்கூலுக்கு போகணும்னாலும் எல்லா இடத்துக்குமே இப்போ வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அதனால் வந்து அந்த காலத்தில் இருக்கிறதுக்கும் இந்த கால இருக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும்